ஓவியம் வரையிறதுக்கு முன்னாடி அடிப்பையான ஓவியம் வரைதல் எப்படி வண்ணங்களை எப்படி தீட்ட வேண்டும் ஒவ்வொரு இயற்கையான பொருளுக்கும் என்ன என்ன வண்ணங்களை நம்ம வரைந்தால் அனைவரின் மனதையும் கவரும் என்று புதிதாக வரும் ஓவியர்கள் தெரிந்துகொள்ள வேண்டும் பல்வேறு நாகரீக வளர்ச்சியின் காரணமாக நவீன யுத்திகளின் வையும் சென்று படித்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு வரைய வேண்டும்